என் பேர் மஞ்சு மேம் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்கில் இருந்து பேசுகிறேன் ஆ பேபி ஹெல்த் டெவலப்மெண்ட் பற்றி கொஞ்சம் ஒர்ரியாக இருக்குது மேம் பேபி த்ரீ இயர்ஸ் ஆகுது பட் டெவலப்மெண்ட் அண்ட் சைல்டு ஹைட்டெலாம் வந்து ரொம்ப மினிமலாக இருக்குது மேம் நார்மலாக எல்லாேர் மாதிரி ஆ கேர்ள் பேபி மேம் ஆக்டிவ்வாக இருக்காங்க ஆ இல்லை மோஸ்ட்லி டிப்பெண்ட் ஆகிதான் மேம் இருப்பாங்க என்கூடவேதான் இருப்பாள் ஆ ரெண்டு பேபி இருக்காங்க மேம் ஆ விளையாடுவாங்க பட் மோஸ்ட்லி இல்லை ரெண்டு பேரும் அடமெண்டாகதான் இருப்பாங்க மேம் ரெண்டு பேரும் இல்லை ரொம்ப சூஸியாக இது பண்ணுவாங்க மேம் அவங்கக் கிட்டே லைக் பண்ணது மட்டும் இன்டேக் எடுத்துப்பாங்க இல்லை நான் அவாய்ட் பண்ணிவிடுவேன்

இல்லை மாடரேட் தான் மேம் ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ்

ஓகே மேம்

ஓகே மேம்

ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் தேங்க் யூ மேம்